ஃப்ரீ ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்கறாங்க சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களும் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுனாலவே நம்ப கல்வியோட ஸ்டாண்டர்டும் அதிகமாகிட்டே வருது நம்ப கவர்மெண்ட்டும் நம்பளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டே வராங்க